சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு படிக்கும் போது வந்து என்ன வந்து டூர் கூட்டிகிட்டு போனாங்க அப்போது வந்து இது மாதிரி டிராவல்லிங் பஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு எப்பவும் பஸ்ஸில் போறேனா வந்து மெயினாக ஜன்னல் சீட் எங்கே காலியாக இருக்குனு சொல்லிட்டு போய் நான் போய் ஃபர்ஸ்ட்டு அதான் சீட் போடுவேன் ஏன்னா ஜன்னல் சீட்டில் உக்கான்ட்டு போகும்போது அந்த காத்தடிக்கும் காதில் ஹெட்செட்டு வாங்கி காதில் மாட்டிப்பேன் சாங் கேட்டுகிட்டே ஜன்னலில் வந்து வேடிக்கை பார்த்துட்டே போகிறது வந்து ரொம்ப ஜாலியாயிருக்கும் அது மாதிரி போகும் போது போகிற வழியில் ஜன்னலில் உக்காந்துகிட்டு வேடிக்கை பாத்துகிட்டு சுற்றி இருக்கிற நேச்சர் சுற்றி வந்து வெள்ளாமை காடு இது மாதிரி தென்னந்தோப்பு இது மாதிரி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் சுற்றி வேடிக்கை பாத்துகிட்டு கடை இது மாதிரி எல்லாம் ஷாப்பிங் மால்ஸ் இது எல்லாம் வந்து வேடிக்கை பாத்துகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பஸ்ஸில் போகிறது ரொம்ப எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் பைக் இதில் போறத காரில் போகிறத விட பஸ்ஸில் போகிறது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதுவும் உள்ளே பஸ்ஸில் சாங் கேட்டுகிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி வந்து டூர் வந்து எங்கனா கோயம்புத்தூர் போனோம் அது மாதிரி வந்து குருவாயூர் கோவில் கேரளா போனோம் அதே மாதிரி வந்து இது மாதிரி பார்க்கு இது மாதிரியெல்லாம் இடத்துக்குமே போனோம் பஸ்ஸில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட அதுவும் பஸ்ஸில் வந்து எல்லோரும் போறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மெமரபுல் ஆனது அது வந்து ரொம்ப இன்னமுமே அது நியாபகம் இருக்கு அந்த ஒரு தனி ஒரு என்ஜாய்மென்ட்டு பாட்டு போட்டு எல்லோரும் பேசிகிட்டு அது மாதிரி ஸ்டெப்ஸில் கூட உக்காந்துகிட்டு போய்ருக்கோம் ஜாலியாக வந்து ஸ்டெப்ஸில் உக்காந்துகிட்டு கதை பேசிகிட்டு நடந்த நினைவுகள் அது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து ரொம்பவும் அதிகமாயிருக்கு அதனால் எப்பவும் எனக்கு பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்கும்